நான் வந்து ஒரு ப்ரீத்தி மிக்சி ஒன்று வாங்கினேன் அது வந்து கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வருது அப்புறம் பிளேடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாசந்தான் ஆச்சி மிக்சி வாங்கி பிளேடு ரொம்ப தேஞ்சிடுச்சு இப்போ வந்து ஸ்லோவாக தான் அரைக்கிறது அப்புறம் வந்து அதோடய மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப டப்பர்வேர் மாரிக்கு மெலிசாக இருக்குது அது போட்டால் உடஞ்சிடுமோ மிக்சி ஓட்டுனால் ஒடஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது